ஹலோ சொல்லுங்கள் யாரும்மா ம் சொல்லுங்கம்மா சொல்லுங்கம்மா சரிம்மா ம் ம் ம் ம் அம்மா சந்தோஷம்மா எங்கள் ஸ்கூலில் வந்து படித்தவங்க பார்த்தா போன வருஷத்துல பார்த்தா அஞ்சு பேர் டாக்டர் ஆகியிருக்குறாங்க அதுக்கு மூணாம் வருஷம் வந்து அங்கே ஒரு மூணு பேர் ஐஏஎஸ் படித்திருக்குறாங்க எங்கள் ஸ்கூலில் வந்து சேர்த்திங்கன்னா படிப்பு நல்லா இருக்கும்மா பசங்க வந்து கல்வி தரம் கல்வி தரம் வந்து நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இங்கே படிக்கிற பசங்க ஒழுங்கா இருக்கும் ம் அம்மா நீட்டுக்கு எல்லாம் வந்து எல்லாம் அதர் கோச்சிங்கு பூரா எங்கள் ஸ்கூலேயே இருக்குது காலேஜுலேயே இருக்குதும்மா உங்கள் பையனுக்கு என்ன படிப்பு சம்மந்தமாக வேணுமோ எல்லாமே வந்து நாங்களே வந்து தெளிவாக வந்து அவன் அவனுக்கு வந்து ப்ரிப்பேரு பண்ணி கொடுத்து அவனை வந்து அந்த டெஸ்ட்டுக்கு வந்து நாங்களே தயார் படுத்தி டெஸ்ட் எழுத வைக்கிறோம்மா உங்களுக்கு எந்த டவுட்டும் வேணாம் எங்கள் காலேஜை பற்றி நீங்கள் எங்கேணா கேட்டு பாருங்கள் எங்கள் ஸ்கூலை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள் பக்காவாக எங்கள் காலேஜுன்னா எங்கள் காலேஜில் படித்தா பக்காவாக எல்லோருக்கும் தெரியும்மா அதே மாதிரி அதர் காலேஜை விட எங்கள் காலேஜில் வந்து ஃபீஸு ரொம்ப கம்மியாக தான் வாங்குவோம்மா அதிகம் அதிகமாலாம் வாங்க மாட்டோம்மா ஆமாம்மா எங்கள் எங்கள் ஸ்கூலும் இருக்குது காலேஜும் இருக்குது எங்கள் ஸ்கூலில் வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ முடிச்சுட்டு அதுக்கு அப்புறம் வந்து காலேஜில் எங்கள் காலேஜுலேயே உங்கள் உங்கள் பையனை வந்து படிக்க வைக்கலாம் அம்மா உங்கள் கொழந்தைய தாராளமாக படிக்க வைக்கலாம் ம் சொல்லுங்கம்மா அம்மா ஃபீஸ் எல்லாம் நீங்கள் விசாரித்து பார்த்ததுல கூட நம்ம எங்கள் பக்கத்தில் இருக்கிற காலேஜை விட எங்கள் காலேஜில் ரொம்ப கம்மியாக இருக்கும் கல்வி தரம் வந்து சிறப்பாக இருக்கும் தரமாக இருக்கும்மா அம்மா உங்கள் பையன் அம்மா உங்கள் பையன் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தா ஆ அந்த மார்க்கு லிஸ்ட்டு அதுக்கு அப்புறம் டிசி ரெண்டுமே இருக்கணும் ஆமாம் அம்மா எல்லா ஸ்கூலை விட நாங்கள் கம்மியாக தான் வாங்குகிறோம் எங்கள் ஸ்கூல் கல்வி தரம் நல்லா இருக்கும்மா ம் சொல்லுங்கம்மா

ஆமாம்மா ஆமாம்மா வாங்கம்மா நாளைக்கு நாளைக்கு காலையில் வாங்கம்மா பையனை கூட்டுன்னு வாங்கம்மா அதுக்கு அப்புறம் வந்து நாங்கள் வந்து பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன குரூப் வேணும் அவங்க மார்க்கு என்ன குரூப் இருக்கோ அந்த குரூப்பை நாங்கள் கொடுக்குறோம் உங்கள் கூப்பிட்டு வந்து அதுக்கு அப்புறம் வந்து நீங்கள் க்ளாஸில் சேர்த்துட்டு அதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து எல்லோருக்கும் உங்கள் பையனுடைய ஒரு ஒரு சில உங்கள் பையனுடைய தரம் எப்படி இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் நாங்கள் சொல்ல வேண்டியது அவசியம் இல்லை அம்மா நாளைக்கு காலையில் ஒன்பது மணிக்கு வாங்கம்மா நான் இருக்கிறேன் வாங்கம்மா ஆ ஓகேம்மா ஓகேம்மா ஓகேம்மா தேங்க்ஸும்மா தேங்க் யூ